நம்ம நாட்டில் வந்து மருத்துவத்தை மருத்துவமாக பார்த்தாக்க கண்டிப்பாக நம்ம நாடு என்னைக்கோ டெவலப் ஆகிட்ருக்கும் ஆனால் நம்ம நாட்டில் வந்து மருத்துவத்தை வந்து பெரியதாக ஒரு பிஸ்னஸாக தான் பார்த்துட்ருக்குறாங்க நீங்கள் யாரை கேட்டாலும் டாக்டர் படிக்க வைக்கணும் டாக்டர் படிக்க வைக்கணும் அப்படி தான் சொல்லிகிட்டிருக்குறாங்க இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்ன்னா நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்காக அவங்க யாரும் இங்கே வரப்போவது கிடையாது இன்னிக்கு நான் இவ்வளோ செலவு பண்ணி நான் படிச்சுருக்குறேன் இந்த செலவு பண்ணிணதுக்காக நான் வந்து பெருசாக நான் வந்து சம்பாதிக்கணும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணணும் கிளீனிக் ஓப்பன் பண்ணிட்டு நல்ல லட்சம் லட்சமாக சம்பாதிக்கணும் லட்சத்தை கோடியாக பெருக்கணும் அப்படின்ட்டு போகிறவங்க தான் இருக்கிறாங்க அது இல்லாமல் இப்போது முன்னே காலத்தில் வந்து பார்த்திங்ன்னா டாக்டர்ஸ் வந்து ஒரு பெட்டியை தூக்கிக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு அன்னிக்கு நோயாளிகளை வந்து பார்த்து அவருக்கு வந்து ஒரு மருத்துவம் சேவை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல ஒரு சேவையாக இருந்தது ஆனால் இன்னிக்கி மருந்து விற்கிற விலை எவ்வளோ இருக்குது ஒரு பார்மஸி போகிறோம் அப்படின்னா அந்த பார்மஸியில் ஒரு டேப்லெட் மேலே எவ்வளோ கமிஷன் இருக்குது எனக்கு எவ்வளோ மார்ஜின் கொடுப்பீங்க எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் உனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடிகிட்டு இருக்குது ஸோ முன்னே இருந்ததை காட்டிலும் இப்போது வந்து டேப்லெட்டோட விலையா இருக்கட்டும் மருந்துகளோட விலைங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்ன்னா ரொம்ப அதிகமாகவே தான் இருக்குது இன்னொன்று வந்து என்னோட நான் இருக்கிற இந்த கோவிட் டைமில் வந்து கோவிட் பெருந்தொற்று அந்த டைமில் ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா எவ்வளோவோ நாட்டில் எவ்வளோவ்ளோ விஷயங்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க பெரிய பெரிய டெக்னாலஜி இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்தும் ஒரு ஒரு சின்ன ஒரு வைரஸ் அந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸ் வந்து இந்த ஒரு நாட்டையே இந்த உலகத்தையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அச்சுறுத்தலுக்கு வந்து ஆளாக்கிட்டு போச்சு ஆனால் அந்த ஒரு வைரசுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு மருத்துவத்துறையில் வந்து எந்தவொரு விஷயமும் இல்லை ஒரு ஆன்டிபயாடிக் இல்லை அப்படின்றது தான் ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயமா இருந்தது அந்த கோவிட் டைமில் இப்போது என்னோட இடத்துக்கு அதாவது நான் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மருத்துவத்தில் ஒரு இம்ப்ரூவ்மென்ட் வேணும் அப்படின்னு என்ன சொல்லுவோன்னால் நல்ல ஒரு மருத்துவம் மருத்துவர் அதாவது டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஸ்கில்ஸை வந்து அதிகப்படுத்திக்கணும் அதை நான் அதுமட்டும் இல்லாமல் நல்ல எக்யூப்மென்ட்ஸ் அதிகமான எக்யூப்மென்ட்ஸ் இப்போது ஒரு பெரிய பெரிய டிஸ்ட்ரிக் இதில் அதாவது இப்போ ஒரு கோயம்புத்தூரோ ஒரு சென்னையோ ஒரு பேங்ளூரோ இந்த மாதிரி இடத்துங்கள்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெஸிலிட்டிஸில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் என்னுடைய இடத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்குறது தான் நான் ஃபீல் பண்ணுறேன்